நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை அவர் முன்னாடியே அரிசியெலாம் ஊற வச்சுடுவோம் ஊற வச்சு வடித்தாதான் சாதம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி உதிரியாகவும் நிறையா அதே மாதிரி காயெலாம் வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுப்போம் பொரியலுக்கு என்ன காய் அதெலாம் தனியாக கட் பண்ணி வச்சுப்போம் சாம்பாருக்கு என்ன காய் வெங்காயம் தக்காளி அதெலாம் கட் பண்ணி வச்சுப்போம் கருவேப்பில அதெலாம் உருவி அலசி வச்சுப்போம் காய்கறிங்க என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சமையல் வேலை ஆரம்பிப்போம் முதல் பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாக வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு நல்லா வதக்கி காய் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் குக்கரில் மூடி விசில் ரெண்டு விசில் வைச்சா நல்ல அழகாக காய்கறியெலாம் வெந்துடும் அதே மாதிரி பொரியலுக்கு பண்ணும்போது சில காய்ங்க வந்து வெங்காயம் போட்டு பண்ணுவோம் சில காய்ங்க வெறும் காயே பண்ணுவோம் இந்த வாழைக்காலாம் பண்ணும்போது பார்த்தா வெறும் வாழைக்காவே அப்படியே மீன் வறுக்கிற மாதிரி வறுத்துட்டோம்னால் நல்லாயிருக்கும் மற்றப்படி கேரட்டு அதெலாம் செய்யும்போது லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டால் நல்லாயிருக்கும் முருங்கை கீரை செய்யும் போது வேர் கடலை போட்டு வேர் கடலை வறுத்து நுணுக்கி அது இறக்க போகும் போது வேர் கடலையும் அதில் கொஞ்சம் சால்ட்டு அதெலாம் போட்டு போட்டோம்னால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி கருண கிழங்கு செய்யும் போது வேக வச்சு எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்தால் அந்த நமச்சியெலாம் இருக்காது அதனால் அந்த நான் வேக வச்சு எடுத்து தண்ணியெல்லாம் இறுத்துவிட்டு வறுத்துடுவோம் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் நல்லா மொறு மொறுன்னு வரும் அதே மாதிரி பீட்ரூட்டு செய்யும்போது தோலெலாம் சீவிட்டு சீவும்போது நமக்கு அதுக்கு வந்து சீவலில் போகிறதால அதிலே தண்ணி வந்துடும் அதனால சீவலில் போகிறதால தண்ணியே அதுக்கு ஊற்ற கூடாது காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு கொஞ்சம் கடல பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அப்படியே தாளிப்பு பண்ணி அப்படியே மூடிவிட்டோம்னா அந்த தண்ணிலேயே அப்படியே வெந்துடும் பூசணிக்காய் இருக்குது அது அதே மாதிரிதான் தோலை செதுக்கிவிட்டு உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துவிட்டு பூசணிக்காயும் அதே மாதிரி பொரியல் பண்ணுவோம் அப்புறம் சுரக்கா இருக்குதுனுனா சுரக்காவும் மேலே தோலெலாம் செதுக்கிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துவிட்டு அதுவும் வேர் கடலை போட்டு பொரியல் பண்ணுவோம் கொத்தவரங்காய் இருக்குது அதுவும் அது கட் பண்ணிவிட்டு அதுவும் தேங்காயும் போடலாம் வேர் கடலையும் போடலாம் தேங்காய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் வேர் கடலை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுவும் பொடியாக கட் பண்ணிவிட்டு கொத்தவரங்காய் செய்வோம் முருங்கை காய் முருங்கை காயும் கத்திரி காயும் பொரியல் பண்ணுவோம் அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு முருங்கை காய் தொக்கு வச்சு இப்போ முருங்கை காயும் கத்திரி காயும் பொரியல் பண்ணிணா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தொக்கை வச்சு சாப்பாட்டில் கொஞ்சம் சாப்பிட்ருலாம் அதே மாதிரி ரசம் வைக்கும் போது மிளகு ரசம் தக்காளி ரசம் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சமாக மிளகு கம்மியாக வச்சு மிளகு சீரகம் அதெலாம் பொடி பண்ணி ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருப்போம் பூண்டு மட்டும் தட்டிவிட்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளித்து அது ரசம் புளி ரசம் வைப்போம் அதில் ஒரு தக்காளி பிணைஞ்சி விட்டா ரசம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பாடு செய்யும்போது லெமன் சாதம் செய்யும்போது லெமன் பிழிஞ்சிவிட்டு லெமனை வந்து தாளிப்பு பண்ணும்போது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டா கசப்பு ஏறிவிடும் தாளித்த உடனே ஒரு அஞ்சு செகண்ட் கூட அப்படி இருக்கக்கூடாது உடனே எடுத்துவிட்டு இறக்கி வச்சுட்டு சாப்பாடு போட்டு கிளறணும் அதே மாதிரி மிளகு சாதம் செய்யும்போதும் அதே மாதிரிதான் நம்ம சாப்பாடு செய்யும்போது சாதம் வடித்து ஆற வச்சுட்டு த அது மாதிரி கிளறனோம்னா நல்லாயிருக்கும் கிளற்ற சாதத்துக்கெலாம் தேங்காய் சாதம் செய்யும்போது தேங்காயை துருவி வச்சுட்டு சாப்பாடை ஆற வச்சுட்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு இதே மாதிரி தாளிப்பு பண்ணி சாதம் சாதம் கிளறலாம் டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில சாதமும் அதே மாதிரிதான் கருவேப்பில பொடி நுணுக்கி வச்சுருக்கறோம் முன்னாடியே அதில் வந்து காஞ்ச மிளகா கடல பருப்பு உருள இது காஞ்ச மிளகா கடல பருப்பு உளுத்தம்பருப்பு இது மூணும் வறுத்து நல்லா அலசிடணும் கருவேப்பில்லய அதை அலசி காய வச்சு அதையும் நல்லா வறுத்துவிட்டு ஆற வச்சு பொடி பண்ணி இப்போ தண்ணியெலாம் ஊற்றாம நல்ல பொடி பண்ணி எடுத்து பாட்டிலில் வச்சுகிட்டோம்னா நம்ம சாப்பாடு வடித்து ஆற வச்சுட்டு வேணுகிறப்போ எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு கடல பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில மூணும் தாளித்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு லைட்டாக சால்ட் போடணும் ஏற்கனவே அதிலே சால்ட் போட்டிருக்கும் லைட்டாக சால்ட் தூவி லைட்டாக கொஞ்சம் வறுப்பட்ட உடனே எடுத்து இறக்கி வச்சுட்டு சாதம் கிளறுனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புதினா சாதம் அதே மாதிரிதான் புதினா அரைச்சி புதினா வந்து நல்லா கிள்ளிவிட்டு அலசிவிட்டு அதே மாதிரி கடல பருப்பு அதெலாம் போட்டு அரைச்சி புதினா சாதம் வச்சுட்டோம்னா புதினா கூட சாப்பாடு பிணைஞ்சி சூடாக இருக்கும்போது சாப்பாடு பிணைஞ்சி புதினா சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்